நான் என்னோடய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புகைப்படம் எதற்காக எடுத்தேன் அப்படினா என் கல்லூரி முடிவு காலம் வரப்போகுது அதனால் என் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கலாம் அப்படினு ஏற்கனவே நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருந்தோம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது அன்னைக்குனு என்னாயிடுச்சு அப்படினா நானும் என் அப்பாவும் பக்கத்தூர்ல இருக்க தலைவரை பார்க்க போயிருந்தோம் இது எதற்க்காக அப்படினா நான் மேல் படிப்பு படிப்பதற்காக ஒரு சென்னையில சென்டர்ல சீட்டு கிடைக்கணு அப்படிங்கறக்காக அந்த தலைவர் மூலயமா பேசி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த தலைவரை நாங்கள் பார்க்க போயிருந்தோம் ஆனால் அந்த தலைவர் எங்களை ஒரு மூனு மணி நேரமாக என்னையும் எங்கள் அப்பாவையும் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க வெயிட் பண்ணதனால என்னால் சீக்கிரமா கல்லூரிக்கு போக முடியலை அதனால் என் நண்பர்கள் என்ன சொன்னாங்கனா பரவாயில்ல நாங்கள் எவ்வளவு லேட்டானாலும் பரவாயில்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீ வந்துடு அப்படினு என் நண்பர்கள் என்ட்ட சொன்னாங்க ஆனால் நான் இருந்துட்டு இல்லை வேணாம் நீங்கள் எடுங்க நான் வரமுடிஞ்சால் வரேன் அப்படினு நான் சொன்னேன் ஆனால் அப்பவும் லேட்டாயிடுச்சு இருந்தாலும் தலைவரை பார்த்து நாங்கள் பேசி எல்லாம் சீட்டெல்லாம் வாங்கியாச்சு அதற்கப்புறந்தான் நான் பேருந்து நிலையத்துக்கு போய் பேருந்தை பிடிச்சி என் கல்லூரிக்கு போய் ஏ நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன்